கிராமத்தில் எல்லோருமே அவங்க அவங்க நிலத்துல வைக்கிற பயிர் எல்லாத்தையுமே எடுத்துகினு போய்ட்டு இப்போ நெல் அறுவடை பண்ணுறாங்கன்னா அதை வந்து கமிட்டில எடுத்துகினு போய் போடுவாங்க நகரத்தில் எங்கேயாச்சும் மாவட்டத்தில் ஒரு தாலுக்கா அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அந்த கமிட்டி அப்படின்ற இடத்துல வந்து எடுத்துகினு போய் நெல் பயிர் வச்சாங்கன்னா அங்கே எடுத்துகினு போய் போடுவாங்க நம்ம ஊ அந்த நெல்லெலாம் அறுவடை பண்ணுற அந்த காலத்தில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை எடுத்துகினு போய் அந்த கமிட்டில போட்டாலும் அதுக்கான காசு எவ்வளோ எவ்வளோ முடியுமோ அதை கமிட்டில போட்டுதான் அதை வாங்குவாங்க அந்த நெல்லை போட்டு அந்த காசு கையில வாங்குகிற இருக்கிற சந்தோஷம் எதிலையுமே கிடைக்காது அந்தபோல எல்லோருமே வேர்கடலை உடச்சி போட்டு வேர்கடலை பயிர் செஞ்சு வேர்கடலையை பிடுங்கி பறிச்சு அதை எடுத்துகிட்டு போய் உடச்சி உடச்சி அதை கொண்டு போய் போடுவாங்க அதுக்கப்புறம் வேர்கடலை பயிர் செய்கிறவங்க செக்கடிச்சு கடலை எண்ணெய் சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்க காய்கறியெலாம் நிலத்துல பயிரிட்டு காய்கறி எல்லாத்தையும் நகரத்தில் இருக்கிற மார்க்கெட்டுங்களுக்கு காய்கறிகளை எடுத்துகினு போய் போடுவாங்க அதில் வர காசை வாங்கி அதுக்காகதானே பயிர் வைக்கிறாங்க எல்லாத்தையும் காய்கறி பழம் எல்லாத்தையுமே அறுவடை செஞ்சு எடுத்துகினு போய்ட்டு மார்க்கெட்டில் போடுவாங்க நெல் பயிர் செஞ்சு அது எடுத்துகினு போய் கமிட்டில போடுவாங்க வேர்கடலெல்லாம் பயிர் செஞ்சாங்கன்னா அது எடுத்துகினு போய்ட்டு ரைஸ் மில் அந்தமாதிரி வேர்கடலையை தனியாக பிரித்து எடுத்துகினு வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க பயிர் செய்கிற எல்லாத்தையுமே கிராமத்தில் பயிர் செய்கிறது எல்லாமே நகரங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க